ஆ ஆமாம் சொல்லுங்கள் நீங்கள்

அப்படிங்களா சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுது ஆ சரி ஆ சரி ஆ சொல்லுங்க நீங்கள் மொதல் நாளே சொல்லிட்டிங்கன்னால் எந்த டைமிங்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னால் நாங்கள் கரெக்டாக கொண்டு வந்து வீட்டிலேயே கொடுத்துருவோம் ம் சின்ன வெங்காயம் எல்லாம் அம்பதுரூவா விற்கிது பெரிய வெங்காயம் முப்பதுரூவா விற்கிது தக்காளி அறுவதுரூவா விற்கிது இது முகூர்த்த நாள் இப்போல்லாம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இல்லையா இந்த டைம்லெலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வெலை நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணித்தரோம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுன்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணித்தரோம் நீங்க ரெகுலர் கஸ்டமர்ன்னு வேறு சொல்லுறிங்க ஆ அப்படிங்களா பத்துக்கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு அம்பதுரூவான்னு போட்டுத்தரேன் ம் ம் சரி பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் வாங்க ஆ அப்படிங்களா அன்றைக்கு ஈவ்னிங் வந்தால் வருமா போதுமா உங்களுக்கு ரெண்டாம்தேதி ஃபங்க்ஷன் ஒன்றாந்தேதி சாய்ந்திரம் வந்தால் போதும்ல ஆ சரி சரி ஆ இல்லை நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு பே பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னால் நீங்கள் அட்வான்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு போங்க ஏன்னால் நாங்கள் நம்பி எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு கொடுக்க முடியாதுல்லை அதனால் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு நீங்கள் நாங்கள் மீதியை கொண்டு வந்து டெலிவரி பண்ணும்போது வாங்கிக்குவோம் ஒன்றும் பிரச்சினை இல்லை

ஆ ஆமாம் ஆ கண்டிப்பாக அனுப்பிவிட்டிருவோம் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கறதை லிஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு வந்துடுங்க ஆ அதெல்லாம் கம்மியான ரேட்டு தான் வாங்க பார்த்துக்கலாம் கம்மியாகதான் இருக்கும் நீங்கள் மொத்தமாக எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாகதான் இருக்கும் ஆ நீங்கள் எல்லா காயும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னால் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டிங்கனா நாங்கள் எங்கெங்கே கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கி உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம் அதனால் ஒன்றும் பிரச்சினை இல்லை உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிடணும் அவ்வளோதான் ம் ஆ ஓகே தேங்க்யூ ம்